ஆ வணக்கம் சார் சார் நான் துவரங்குறிச்சியிலேருந்து பேசுகிறேன் சார் என்னோட நேம் திலிப்குமார் ஏர் போர்ட்டுங்களா சார் ஆ ஆமாம் சார் எங்கள்கிட்ட பார்த்தீன்னா ரெண்டு இடத்துல இருக்குது சார் ஏர்போர்ட்ல கையில கிடையாது இப்போதிக்கி மணிகண்டம் ப்ளஸ்ஸு மணப்பாறை ஏரியாவில இருக்குது சார் ரெண்டு ப்ளாட்ருக்கு ராம் நகர் ரெண்டுமே மணிகண்டம் ஏரியா பாத்தீ என்ன சார் ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னாக்கா சார் மணிகண்டம் ஏரியா பார்த்தீங்கன்னாக்கா ஸ்கொயர் ஃபீட் ரெண்டாயிரத்தி எண்பத்தஞ்சி ரூபா சார் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு ஃப்ளாட்ஸ் வந்து ஒரு நூற்றி இருபது ப்ளாட்ருக்குது அதில் ராம் நகர் பார்த்தீங்கன்னாக்க அதில் ஒரு நூற்றி ஐம்பது ஃப்ளாட் பக்கத்தில் இருக்குது நூற்றைம்பது ஃப்ளாட்ல நூற்றி இருபது ஃப்ளாட் சேல்ஸ் ஆயிடுச்சு ஒரு நமுப்பது ஃப்ளாட் பக்கம் தான் அதில் அவைலபிள்ல இருக்கு அதில் ஃபீட் பார்த்தீங்கன்னாக்க என்ன சார் சார் உங்களுக்கு இதில் நீங்கள் இப்போ ஒன்னாந்தேதியில இருந்து முப்பதாந்தேதிக்குள்ள நீங்கள் புக்கிங் பண்ணீங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு புக்கிங் ப்ளஸ் புக்கிங் ஓட சார்ஜை நாங்கள் எடுத்துக்குவோம் சார் அதையும் பத்தரம் செலவு நாங்கள் எடுத்துக்குவோம் உங்களுக்கு வந்து அந்த தே டேட்டுக்குள்ள நீங்கள் பண்ணிட்டீங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அரை பவுன் காயின்னு உங்களுக்கு கிஃப்ட்டாக வரும் சார் கோல்டு காயின்னு அது முப்பது ஃப்ளாட் தான் அவைலபிள்ல இருக்குது அது பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு எந்த ஆஃபருமே கிடையாது சார் ஏன்னா அது ரொம்ப நாள் ஆச்சு போட்டு நாங்கள் இப்போ இந்த ஆஃபர் எதுவும் கிடையாது பத்திர செலவு வேணா நாங்கள் எடுத்துக்குவோம் சார் மணப்பாறை மணப்பாறை தான் சார் ஆமாம் பிடிச்சிருக்கு மணிகண்டம் இப்போ டெவலப் ஆகிட்டு வர்ற ஏரியா இல்லை சார் அது பஸ் ஸ்டாண்டு கொஞ்சம் வந்துடுச்சி இப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ ஏரியா டெவலப் ஆகி வந்துகிட்ருக்கு அந்த ஏரியா உங்களுக்கு புரியலை சார் ஆமாம் இப்போ நாங்கள் ஃப்ளாட்டு இப்போ ஸ்டார்ட் பண்ணிருக்கறதனால இந்த ஆஃபர்ஸ் தான் அதுவும் தேர்ட்டி வரைக்கும் தான் இருக்கு மார்ச் தேர்ட்டி ஓட முடிஞ்சிடும் இந்த ஆஃபரும் ஆ அதுக்கப்புறம் இந்த ஆஃபர் வராது சார் அதுக்குள்ள நீங்கள் புக்கிங் பண்ணீங்கள் ஆ அதுக்குள்ள அதை புக்கிங் பண்ணிங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த ஆஃபர்ல ஃப்ளாட் உங்களுக்கு அவைலபிள்ல வரும் சார் ம் ஓகே சார் இல்லை சார் இப்போதிக்கி கரெண்ட்ல இந்த ரெண்டு ஏரியா தான் போயிகிட்ருக்கு உங்களுக்கு வேற யார் ஏரியாஸ்ஸ வேணும்னா சொல்லுங்கள் நாங்கள் கன்சல்ட் பண்ணிட்டு வேணா சொல்கிறேன் சார் நான் அது நான் இங்கே க இதில் தானே பேசணும் சார் பேசி பார்த்துட்டு எதாது அவைலபிள் இருக்கா என்னென்னு பார்க்கறேன் அவைலபிள் எதுவும் இருக்குதுன்னு சொல்லி இருந்தாங்கன்னால் கண்டிப்பாக நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன் சார்

பஸ் ஸ்டாண்டை தாண்டி நம்ம மதுரை ரோட்டில் வரணும் சார் நீங்கள் பஸ் ஸ்டாண்ட்ல அதுவும் நியூ பஸ் ஸ்டாண்ட் கட்டிகிட்ருக்காங்கள்ல அதுலேருந்து உங்களுக்கு ஒரு த்ரீ டு ஃபோர் கிலோமீட்டர்ஸ் வரும் சார் மெயின்லயே ஆ மெயின் பைபாஸுலயே மெயின்ல இருந்து உங்களுக்கு ஒரு டேர்ன் எடுத்துட்டு உள்ளே போகிற மாதிரி சார் இருக்கும் மெயின் ரோட்ல கிடையாது ஒரு ஃபைவ் ஹண்ட்ரெட் மீட்டர் சர்விஸ் ரோடு உள்ளே போகணும் நீங்கள் ம் ஓகே சார் என்ன வேற என்ன எப்படின்றத கன்சல்ட் பண்ணிட்டு கொஞ்சம் சொல்லுங்கள் சார் என்னென்ட்டு நீங்கள் தான் ம் தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ